ம் மேம் நான் ஜெ பவீன் தேர்ட் பி அவங்க பேரெண்ட் பேசுகிறேன் மேம் ம் குட் மார்னிங் மேம் ஃபர்ஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு ரிப் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன் மேம் அந்த ரிப்போர்ட்டில் மார்க்ஸ்லாம் கொஞ்சம் பையன் கம்மியாக எடுத்துருக்கான் ஆ சரி ஓகே மேம் பார்த்துக்குறேன் மேம் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் க்ளாஸில் கொஞ்சம் பையன் அந்த ஸ்லோ ஸ்டெடியாக படிக்கிற பசங்களை கொஞ்சம் நீங்கள் தனியாக கேர் எடுத்து கோச்சிங் கொடுத்தீங்கனா நல்ல இருக்கும்ன்னு நான் நினைக்கிறேன் ம் சரிங்க மேடம் நான் பேரெண்ட்ஸ் மீட்டிங் அப்போ எப்போன்னு நீங்கள் வாட்ஸ் அப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க நான் மீட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன் மேடம் ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்